ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் சார் ஆமாங்க சார் சொல்லுங்கள் சார் கோவிலுங்களா இல்லை டூரிஸ்ட் ப்ளேஸுங்களா சார் உங்களுக்கு ம் ம் அதிகம் கோயிலுங்களா கோயிலுன்னு பார்த்துக்கினீங்கன்னா சார் இங்கே ஃபேமஸ்ஸானது வந்து முத்தம்பட்டி ஆஞ்சிநேயர் கோயில் அப்புறம் வந்து காலபைரவர் கோயிலுங்க அதியமான்கோட்டை பக்கம் இந்த ரெண்டு கோயில் வந்து நல்ல பிரபலம்ங்க சார் இங்கே தர்மபுரியில் அடுத்தது பார்த்தா பாலக்கோட்டையில் புது மாரியம்மன் கோயில்னு இருக்குது சார் அதுவும் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து திருவிழா நடத்துவாங்க அதுவும் பிரபலமாக இருக்கும் கோயிலுங்கன்னால் இதுதான் நல்லா பிரபலமானது டூரிஸ்ட் ப்ளேஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வத்தல் மலை இருக்குது ஏலகிரி இருக்குது ஏலகிரி வந்து திருப்பத்தூரில் இருக்குது தர்மபுரி ஒட்டி அட்ஜாயிண்ட்டுங்கிறதுனால அதை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் இருக்குது ஆமாம் சார் அரூர் பக்கம்தான் சார் திருப்பத்தூர் பக்கம் ஆமாம் ஏலகிரிங்றது வந்து அதுவும் வந்து நம்ம ஏற்காடுமாதிரி இருக்கும் சார் சேலத்தில் ஏற்காடு கேள்விப்பட்னுக்கிறீங்களா என்னென்னு தெரில நீங்கள் என்ன ஊர்லிருந்து பேசுகிறீங்க ம் நீங்கள் சேலத்தில் ஏற்காடு கேள்விப்பட்னிருப்பீங்க அப்படின்னால் அதேமாதிரிதான் ஏலகிரியும் இருக்கும் சார் ஏலகிரிமாரியேதான் வந்து வத்தல் மலையும் இருக்கும் ஆனால் வத்தல் மலை வந்து ஏலகிரி வந்து மலைன்னு சொல்லுவாங்க இல்லாதவங்க வந்து போகிற மாதிரி அதுவும் டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் ஆனால் அது பார்க்கறத்துக்கு நல்லாயிருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் சார் நீங்கள் என்றைக்கி எப்படி வரீங்கன்னு சொன்னிங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கோயிலுக்கு மட்டுமா டூரிஸ்ட்டும் சுற்றணுமான்னு சொன்னீங்கன்னால்

ஃபால்ஸுன்னால் இதுக்குதான் சார் வரும் ஒகேனக் ஆ கோயிலுக்குன்னால் நான் சொன்னதுதான் கோயில் அப்புறம் ஒக்கேனக்கல் அப்படியே பாலக்கோடு பக்கம் வந்து தொல்லைக்காதுன்னு ஒன்று இருக்குது சார் அங்கேயும் போகலாம் அதுவும் டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் டூரிஸ்ட் ப்ளேஸ்னால் லோக்கல் ஆளுங்களுக்கு டூரிஸ்ட் ப்ளேஸ்ஸு வெளி ஆளுங்களுக்கு அது தெரியாது அது வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் இதை பார்த்துட்டு கோயிலுங்களை பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தால் இதெல்லாம் அவங்களுக்கு கொண்டு போய் காமிச்சுட்டு வரோம் சார் நீங்கள் என்ன நாள் என்ன எப்படி ம் ம் என்னென்னு சொல்லுங்கள் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகதான் இருக்கும் அதிகமாவெல்லாம் இருக்காது ஒரு ஃபேம்லி ஒரு அஞ்சு பேர் வர்றீங்களா அஞ்சு பேருக்கு உண்டானது எவ்வளோன்னா இது எல்லாமே சுற்றி காமிக்கிறதுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே நாலாயிரத்து ஐந்நூறுலிருந்து ஐயாயிரம் ரூபாய்தான் ஆகும் பேக்கேஜி நீங்கள் இது வேறு எதனால் இது போனீங்கன்னால் வச்சுங்கோளேன் எப்படியும் வந்து எட்டு ஒம்பதனாயிரம் ஆயிரும் இது வந்து நமக்கு பேக்கேஜ் கம்மிதான் சார் யார் வெளியிலேருந்து வந்தாங்கன்னால் அவங்களுக்கு கரெக்டாக இது பண்ணுற மாதிரி நீ நீங்கள் வரும்போது ஆ சரிங்க சார் நீங்கள் சொல்லுங்கள்